இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து அதிக அளவில் கிரிக்கெட் விளையாடுகிறாங்க பேட்மிட்டன் விளையாடுகிறாங்க அடுத்து பூரா செல்லுதான் செல்லில்தான் எல்லா விளையாட்டும் விளையாடுகிறாங்க செல்லு மட்டுமே அவங்க வாழ்க்கையில் பெரிய குறிக்கோளாக இருக்குது இத மாற்ற முடியிலை வெளியில் போவது கூட இல்லை முன்னெலா ஓட்டப்பந்தயோம் வாக்கிங்கு ரன்னிங்கு சேஸிங்கு எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க பிள்ளைங்க துருதுரு துருதுருன்னு அப்படி இருப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா விளையாட்டும் செல்லுலதாங்க விளையாடுகிறாங்க வெளியில் போயி விளையாடவே மாட்டேங்கிறாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளியில் போய் விளையாடியே ரொம்ப காலம் ஆகுது செல்லு மட்டும்தான் விளையாட்டு செ காலையில் போனாங்க வராங்க படிக்கிறாங்க உட்கார்றாங்க மீதி நேரமெல்லால் செல்லில் தான் விளையாட்டு அப்போல்லா வந்து ஆளுக்கு ஒரு பேட்டு வாங்கி கொடுத்தேன் பேட் எடுத்துகினு வெளியில் போவாங்க பேட்மிட்டன் பேட் எடுத்துன்னு போவாங்க இது இறகு பந்து எல்லாம் போட்டு விளையாடுவாங்க ஆனால் இப்போ வந்து செல்லு மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறாங்க இது எப்படி மாற்றுறது எப்படி மாற்றுறதுன்னே எனக்கு தெரியிலைங்க